நாங்கள் வீட்டில் உள்ள எங்களுடைய குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு அனைவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்வோம் மிகவும் சாதாரண வலிகள் இருந்தால் வலி நிவாரணிகள் எங்கள் வீட்டிலே இருக்கின்ற வலி நிவாரணிகள் எங்கள் குடும்பத்தில் யுனானி மருத்துவத்தை நாங்கள் பின்பற்றுவோம் அதை நாங்கள் செய்து கொள்வோம் மிகப் பெரிய நோய் இருந்தால் மிக நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கண்டிப்பாக செல்வோம் எங்கள் குழந்தைகள் குட்டிகள் அத்தனை பேரையும் நாங்கள் மருத்துவமனைக்கு கூட்டு போவோம் அவங்களுக்கு வ கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசிகள் அத்தனையும் போடுவோம் நாங்கள் ஒவ்வொரு ஆறு மாத மூணு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து இது மருத்துவமனைக்கு சென்று நாங்கள் வந்து பரிசோதனை செய்து கொள்வோம் எங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கறதுனால் நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவ நானும் என் மனைவியும் எல்லாருமே சென்று ஆஸ்பத்திரிக்கு சென்று நாங்கள் ரத்த பரிசோதனை செய்து அதற்கான தகுந்த மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு வந்து நாங்கள் இது வந்து நல்ல முறையில் எங்களை வந்து மருத்துவர்கள் பராமரிக்கிறார்கள்